எனக்கு வந்து அதிகமா பிடித்தது வந்து பக்திப் பாடல்கள் அதில் வந்து இந்தவுடைய கிறிஸ்துவப் பாடல்கள் அதிகமாக எனக்கு பிடிக்கும் ரெண்டாவது வந்து தத்துவப் பாடல்கள் அதிகமாக பிடிச்சிருக்குது ஏனால் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து தத்துவமான அந்த காலத்தில் நம்முடைய கவிஞர்கள் அழகா கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வந்து நம்முடைய அம்மா அம்மா செண்டிமெண்ட் அந்த படத்தில் பா பாட்டை கேட்டிங்கன்னால் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனால் அதில் வந்து அம்மாவினுடைய என்ன சொல்வது நம்முடைய நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்த்த விதம் அவங்களுக்கு வந்து கடைசியில் நம்ப ப எந்த விதத்தில் பணிவிடை செய்யணும் அந்த ஒரு வரிகளெலாம் வந்து அந்த பாட்டில் அம்மா என்று அழைக்காத பாட்டில் வந்து எல்லாமே கலந்திருக்கும் அதனாலே அந்த பாடல் பிடிச்சுருக்குது ரெண்டாவதாக வந்து தங்கை பாடல்னு சொல்லும் பொழுது நம்முடைய டி ராஜேந்திரன் பாட் பாட்டிலேந்து நம்ம சொல்லலாம் தோள் மீது தாலாட்டு அந்த பாடல் வந்து உண்மையிலேயே தங்கை தங்கை என்பது அண்ணனுக்கு உள்ள ஒரு உறவை வந்து நல்ல அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில் வந்து ரெண்டாவது வந்து அண்ணன் தம்பி உறவுன்னு சொல்லும் பொழுது அண்ணன் தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அந்த பாடல் வந்து ஒரு அருமையான பாடல் ஏனால் இன்றைய உலகத்தில் வந்து அண்ணன் தம்பி உறவு என்பது அழகாக வெளிக் காட்டுகிறது ரெண்டாவது காதல் பாடல்கள் வந்து எனக்கு அதிகமாக பிடிச்ச பாடல் வந்து இந்த காதல் கோட்டை படத்திலேருந்து நலம் நலமறிய ஆவல் அதுவும் அது காதல் கா காதல் படம் அருமை கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும் ரெண்டாவது சோகப் பாடல்கள் வந்து நம்முடைய சிவாஜி சார் நடித்த வ நடித்த படத்திலேருந்து நிறைய பாடல்கள் நிறைய இந்த சோகமான பாடல்கள் தத்துவப் பாடல்களெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்முடைய இதில் வந்து இசை என்பது நம்முடைய மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான உயிர் ஒரு நாடித் துடிப்பு ஏனால் அவன் சோகத்தில் இருந்தாலும் அவன் துக்கத்தில் இருந்தாலும் அவனுடைய பாடல் கேட்கும் பொழுது சினிமா பாடல் கேட்கும்போது அவனுக்கு வந்து அந்த சோகம் எல்லாமே மறஞ்சு மறந்து போய்விடுது மறஞ்சு மறந்து போய்விடுது அதனாலே இந்த பாடல்கள் வந்து நமக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்முடைய இசைகள் வந்து நம்முடைய மூதாதையர்கள் கொடுத்த இசை இன்னமும் மறையாமல் மாறாமல் இருக்கிறதால அதனுடைய உயிரோட்டம் அருமையாக இருக்கிறது